புத்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆடியோவிலையும் கேட்டிருக்கேன் புத்தகத்திலையும் நான் கேட்டிருக்கேன் கதை சொல்வது நிறையா ஃபோன் மூலயமாவும் நான் கதைகளை நிறையா கத்துருக்கேன் எனக்கு ஃபோனில் கதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறையா கேள்விகளுக்கு பதில் நான் அனுப்பியிருக்கேன்